எங்கள் ஊரில் ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்தில் பார்த்துட்டிங்கன்னா கபடி மேட்ச் நடக்கும் அது தேசிய நிகழ்வாக இருக்கும் அந்த நிகழ்வில் யார் யாரெல்லாம் பங்கேற்பாங்கன்னால் ஊர் பொது மக்கள் அதுக்கு அப்புறம் நிறையா கட்சிலேருந்து நிறையா அமைப்பிலிருந்து நிறையா பேர் வந்து பங்கேற்பாங்க அது இல்லாமல் அந்த அந்த நிகழ்வு வந்து ஓப்பன் மேட்ச்சாக இருக்கறதுனால் சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லோருமே பங்கேற்பாங்க அந்த நிகழ்வில் ஊரில் இருக்கிற எல்லோரும் பார்க்க வருவாங்க சுமார் எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்னால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் பக்கம் அதை பார்க்க வருவாங்க அந்த நிகழ்வு தான் வந்து எங்கள் எங்கள் ஊர் மைதானத்தில் நடக்குது